எங்கள் பகுதியில் நிலம் வாங்கறதாக இருந்தாலும் சரிங்க விக்கிறதாக இருந்தாலும் பொதுமக்கள் வந்துங்க சட்ட சிக்கல் கொண் கட்டாயமாக கொண்டு வருவார்கள் இங்கே அவங்கக்கிட்ட போயி விவாரிக்கிறக்கு நம்மளுக்கு என்ன நன்னம்னா இது வந்து நம்மளோட இடம்கிறதால நம்ம சொல்கிற வி லைக்கி அதாவது நம்ம வாங்கறதாக இருந்தாலும் சரி விற்கிறதாக இருந்தாலும் சரி நம்மளோடய கவனத்தில் இருந்து தாங்க சொல்லணும் சட்ட சிக்கல் மக்கள்கள் எதிர்கொள்கிறோம் எதிர்கொள்ள மாட்டாங்கள் நான் வந்து என்ன சொல்கிறோன்னம்னா அதாவது முன் யாரையும் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்கக்கிட்டையும் இவங்கக்கிட்டையும் போயி நம்ம விவாரிக்கவும் முடியாதுங்க அதுனால் வந்து நம்ம சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம வந் நம்மளோடய இடம் நம்ம வாங்கறோம் விற்கறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நாம் வந்து நகராட்சி மூலியமாக தாங்க இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனுங்க எனக்கு வந்து மக்கள் எதிர்கொள்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்கள் இந்த இடம் வாங்கனம்னா ஐயோ இந்த இடமா இது வாங்காதீங்கள் இந்த இடம் சரி இல்லேன்னு சொல்லுவாங்கள் அதே மாதிரி விற்கறனாலும் சொல்லுவாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இந்த இடத்த விற்கிறிங்க இந்த இடம் வந்து நல்ல இடம் நல்ல விலைக்கி போகும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கள் பொதுமக்கள் பேச்சை நம்ம கேட்க முடியாதுங்க ஏன்னால் ரெண்டு விதமாக சொல்கிறப்ப நம்ம வந்து ஏத்துக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து சட்டத்தில் இருந்து ஏதாச்சும் சிக்கல் வந்தால் மட்டுமே நம்ம வந்து இதை பற்றி விவரிக்க முடியலாம் முடியல்லாங்க நம்ம மக்களுக்கு ஒசரோம் வந்து நம்ம வாங்கறதாக இருந்தாலும் விற்கறதா இருந்தாலும் மக்கள் ரீதியாக நான் வந்து எதிர்பார்த்துக்கறது இல்லைங்க அவங்க அவங்களோட கருத்துக்கள்லாம் அவங்க சொல்லுவாங்கள் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணனுங்க அதுனால் வந்து இது வந் நீங்கள் சொல்கிறப்ப தான் எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்கள் இருந்தால் மட்டுமே நம்ம விவரிக்க முடியும்